ஆ வணக்கம் சார் சார் ஃபுட் டெலிவரி பண்ணணுங்க சார்

சார் உங்கள்ட்ட என்னன்னா ஃபுட்டுங்க சார் இருக்குது ஓகேங்க சார் சார் இந்த மேரே மே மேரேஜ் ஆட்ருலாம் எடுப்பீங்களா சார்

ஓகேங்க சார் அதுக்கெலாம் ப்ரைஸ் எவ்வளோங்க சார் ஃபுல் டோட்டல் அமௌண்ட்

ஓகேங்க சார் சார் எங்களுக்கு வந்துட்டு ரவா தோசை மசாலா ஆட்ரு பண்ணணுங்க சார் ஆமாங்க சார் ரவா மசாலா தோசை ஓகேங்க சார் கடை நேம் ஆ ஆனந்தபவன் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் சார் அது ஒரு ஃபைவ் பே ஃபைவ் பேர் சாப்பிட்ற மாதிரிங்க சார் ஆமாங்க சார் ஆ ரெண்டுதாங்க சார்

சார் அட்ரஸு செண்ட் பண்ணவாங்க சார் ஆ ஓகே ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ சரிங்க சார் பண்ணிடலாங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க்ஸ் சார் ஆ ஓகேங்க சார் சரி தேங்க் யூ சார் ஆ ஓகேங்க சார்